ரெண்டு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆறு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூணு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பதினேழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு